ஹலோ உவாங் சுவாங் ரெஸ்டாரண்ட்டுங்களா ஆ ஓகே நான் வந்துட்டு இந்தியன் ஃபுட் வந்துட்டு ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்குறேன் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபுட்டு தேவைப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்சா மெக்சிகனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸல் ஃபுட்டு சீனா சைனீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வேணும் சைனீஸ் ஸ்ப்ரிங் ரோலு இது இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டன் பிரியாணி வேணும் ஆர்டர் பண்ணிணா எப்போ கிடைக்குங்க ஓ ஓகே கொஞ்சம் நேரம் ஆகுங்களா ஒரு டூ அவர்ஸ் ஓகே நான் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் பாளையம் நாலு பை முந்நூற்றி எழுபத்தி நாலு சீதா கல்யாண மண்டபம் அருகில் கொண்டாந்து கொடுத்துருங்க கோபிச்செட்டிப்பாளையம் ம் ஆமாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி